ஆ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்க மேம் ஆ இன்னும் அப்படிங்களா நீங்கள் காயத்ரியா ஆ நான் வாய்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏன் வாங்குறதே இல்லை இது பண்ணுறதே இல்லை என்னாச்சு ஆர்ஓ ஓ அப்படியா அதான் சார் சொல்லிட்டு இருந்தார் ஒரு வாட்டி வெளியே இது ரோட்டில் பார்த்தேன் இந்த சைட் தான் அதான் ஆர்ஓ போட்டுட்டோம் ஏன்னா செகண்ட் ஃப்ளோரு வீடு அதனால் வந்து இது பண்ணிக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னு சொன்னாங்க ஏன் இப்போது என்னாச்சு ஆர்ஓ என்னாச்சு எதுனா ப்ராப்ளமா ஆர்ஓ ம் ஆ ஆ ஓகே ஓகே

ம் ஓகே அப்படிங்களா சரி போட்டுருலாம் எப்போது அது எப்போ போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆ ஓகே சரிங்க ஓ ஓகே ஓகே மேம் நான் பசங்க கிட்டே சொல்லிடுறேன் அவங்க வந்து எடு எடுத்துப்பாங்க அவங்க வந்து சப்ளே பண்ணிருவாங்க புரியல பர் ரேட்டு ஃபாட்டி ஃபாட்டி ருபீஸ் ஆமாம் ஏன்னா கொஞ்சம் அதெல்லாம் ரேட்டு ஆகிடுச்சு ஏன்னா பசங்க எடுத்துட்டு வந்து போடுவாங்க அவங்களுக்கு வேறு பே பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்துச்சு ட்வென்ட்டி ஃபை ருபீஸ் இருந்துச்சு ஏன்னா இப்போ செகண்ட் ஃப்ளோர் வேறயா அவங்க எடுத்துட்டு வந்து போடணும் அதனால தான் மேம் இல்லைன்னா தெரிஞ்சவங்க தான் அதான் கம்மி பண்ணுறேன் இல்லைன்னா ஏங்க ஒரு கேன் ஃபிஃப்ட்டி ருபீஸுன்னு சொல்லிட்டு நான் வாங்குவேன் சரிங்களா ஆ சரி ஓகே ஆ சரி இல்லை ஒரு அட்வான்ஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சென்ட் பண்ணிருங்க ஆ சரி ஆ சரி நான் இல்லை நான் சார் கிட்டே சொல்லிடுறேன் சார் கிட்டே கொடுத்துர்றேன் ஏன்னா அவர் நம்பர் எங்கிட்டே இருக்குது ஆ சரி நான் சார் கிட்டே சொல்லிடுறேன் ஆ ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கொடுங்க நெக்ஸ்ட் வீக் தானே ஆ அது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லுங்கள் என் ஞாபகம் இருக்கும் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லுங்கள் அப்போ தான் எடுத்துட்டு வந்து போடுறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஆ சரிங்க சரிங்கம்மா நான் போட்டுட்றேன் நான் பசங்க கிட்டே சொல்லி போட்டுட்றேன் சரிங்கம்மா சரிங்கம்மா ம் ஆ ஆ சரி பரவாயில்ல இருக்கட்டும்மா தேங்க்ஸ் மா தேங்க்ஸ் மா ஆ பாய் ஆ